கலை மற்றும் கைவினைகள்லாம் கிராமத்தில் தான் நிறையா இருக்கும் சிட்டி சைடுலாம் இருக்காது ஏன்னால் கிராமத்தில் தான் ஒயர் கூடை பின்னுறது கூ இது மேட்டு பின்னுறது இதெல்லாம் நிறைய இருக்கும் இதில் வந்து வீடியோ வந்து வந்து சேனலில் வந்து வீடியோ எடுத்தாங்கனா கொஞ்சம் யூஸ் இதாக இருக்கும் அப்போதான் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அந்த இதுக்காக அதுவும் எம்ராய்டிங் இந்த பிளவுஸ்ஸு இதுக்குலாம் தைக்கிறத்துகுலாம் நிறையா இருக்கும் அதலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங் அது நான் போடுவோம் அதுவும் இப்போ யூடியூப் சேனல் நிறையா இருக்குறதுனால் பார்த்து கற்றுக்குறோம் அது இப்போ வீடியோ எடுத்துட்டுப் போகிறாங்களா இப்போ யாருக்கும் தெரியாது இருக்கிறதுலாம் இதலாம் பார்த்து கத்துக்க யூடியூப் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் இப்போ ஒன்று பிளவுஸ்க்கு பண்றது ஆரி ஒர்க் தெரியலனா யூடியூப் போய் அதில் பார்த்து ஒரு டிசைனிங் பண்ணி தைக்குவோம் இது பிளவுஸ் கர்சீஃப்க்கு எம்ராய்டிங் நம்ம நேம் பூ டிக்க பூ டெக்கரேஷன் நிறையா போட்டு இது பண்ணுவாங்க ஸோ ந யூஸ்ஃபுல்லாக நிறைய யூடியூப் சேனல் இருக்கிறதுனால யூடியூபில் நிறையா போய் அங்கே ஸர்ச் பண்ணி அதலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது